கோவிட் வந்தப்போது நாங்கள் வெளியில் எங்கேயும் போகமுல்ல வீட்டிலே தான் இருந்தோம் ரொம்ப ஃபோர் அடிச்சுது பசங்க ஸ்கூல் இல்லாததினால எனிடைம் வீட்டில் இருந்தாங்க அதனால எங்களால் ஏதும் பண்ணமுடில்ல விவசாயமெலாம் எப்போவும் போல நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு தான் இருந்தோம் வெளியில் சுற்றுலா ப இது மட்டும் பஸ்ஸு வசதி இல்லாததினால எங்கேயும் போக முடியல தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறோம் எந்த பிரச்சினையும் இல்லை எங்களுக்கு